இப்போது வந்துட்டு நான் பஸ்சில் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஸ்ஸை வந்துட்டு நான் எப்படி விவரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டுநர் தான் ட்ரைவர் தான் ஓட்டுநர் வந்துட்டு ஓட்டுநர் இருந்தால் தான் அந்த ஓட்டுநர் இல்லாமல் அந்த வண்டி போகாது ஏன்னுங்கன்னால் ஏன்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதே இப்போது பேருந்து இல்லாமல் ட்ரெயினெல்லாம் இப்போது கரண்ட்டு ட்ரெயின் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது கரண்ட் ட்ரெயின் போட்டிருக்காங்க ஏன்னால் அதில் வந் கரண்ட் ட்ரெயினில் வந்துட்டு ஓட்டுநரே தேவையில்ல அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் பஸ்ஸில் வந் ஓ பேருந்தில் வந்து அப்படி இன்னும் கொண்டு வரலை ட்ரைவர் இருந்தால் தான் ஓட்ட முடியும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து தான் அவர் ஓட்டணும் மேலே வந்துட்டு அந்த சீட்ஸு அந்த சீட்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் போகிறோம்னு வைச்சுக்கோங்களேன் அந்த சீட்டில் வந்துட்டு நம்ம மடியிலேயே வைச்சுட்டு உட்கார முடியாதில்ல அந்த திங்க்ஸ் எல்லாம் மேலே வைச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக உட்காரலாம் அதுக்கு வந்துட்டு அது யூஸ் ஆகுது என்ன திங்க்ஸ் இருந்தாலும் அதை வைச்சுக்கலாம் ஜன்னல்கள் வந்துட்டு நம்மளுக்கு காற்று வர இதுங்கள் ரொம்பவே அவசியமானது நம்மளால காற்று இல்லைன்னா இருக்க முடியாது இல்லையா காற்று இருந்தால் தான் நம்மளால இருக்க முடியும் அதனால் ஜன்னல்கள் வந்து பஸ்ஸு ஒவ்வொரு சீட்டுக்கு நேராகவும் ஒரு ஜன்னல் இருக்கும் காற்று இல்லாமல் நம்மளால எப்படி பயணிக்க முடியும் அப்புறமேட்டுக்கு இருக்கைகள் ஏன்னால் இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம்னால் நின்றுட்டு வந்துடலாம் இதே ஒரு இப்போது ஹாஃப் ஒரு அரை மணி நேரன்னாவே நம்மளால நிற்க முடியாது அந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அதனால் நம்ம உட்காந்துக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும் சீட்டு இல்லாத நேரத்தில் இப்போ அந்த இருக்கை இல்லாத நேரத்தில் நம்ம நின்றுட்டு வரலாம் ஆனால் சீட்டே இல்லாது இதே இல்லாமல் இருக்க முடியாதில்ல அதுவும் பேருந்தில் பேருந்தை பொறுத்த வரைக்கும் எது இல்லைன்னாலுமே அது இயங்காது அப்புறம் டீசல் முக்கியமான ஒன்று டீசல் இல்லாமல் பேருந்து இயங்கவே முடியாது இப்போது நாங்கள் வந்துட்டு இப்போ நம்ம சென்னைக்கே பேருந்தில் போகலாம் காரில் தான் போகணும் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் இல்லை சென்னைக்கே நம்ம பேருந்து காலையில் ச்சி நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஏறினோம்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நம்மள போய்விட்டு நம்ம எந்த இடத்துக்கு சென்னையில் போய் இறக்கி விட்ருவாங்க இறக்கி விட்ட பிறகு நம்ம நம்ம எங்கே நம்ம சென்னையில் நம்ம எங்கே இருக்கமோ அதில் அதே பஸ்சில் அதேமாதிரி போயிக்கலாம் அதுதான் பேருந்தில் எது இல்லைன்னாலுமே இருக்க முடியாது